ஹலோ ஆமாம் சுஷ்மா ட்ராவல் ஏஜென்சிஸ் தான் நீங்கள் யார் ஓ டெல்லியிலருந்து பேசுகிறிங்களா ஆ சொல்லுங்கள் மேம் ஓகே ஓகே மேம் இப்போது திருவாரூர்னால் திருவாரூரில் இருக்கற டெம்புல்ஸ் மட்டும் பார்க்கணுமா இல்லை காரைக்கால் நாகப்பட்டிணம் வேளாங்கண்ணி இது மாதிரி ப்லேசஸெலாம் பார்க்கணுமா மேம் ஓகே எத்தனை எத்தனை நாள் மேம் பிளான் ஓகே நீங்கள் மட்டும் வரிங்ளா இல்லை உங்கள் வீட்டுலேருந்து யாராவது வராங்களா மேம் ஓ ஓகே மேம் டென் மெம்பர்ஸ் அப்படினா டூ டேஸ் ஸ்டேனா ஒரு ஃபாட்டி ஃபைவ் தௌஸண்ட் ஆகும் மேம் ம் ம் ஓகே உங்களுக்கு ரூம்லாம் எப்படி மேம் லைக் ஏசியா இல்லை நான் ஏசியா ஆ அதெலாம் கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் மேம் அதுலெலாம் எந்த பிரச்சினையும் இருக்காது அப்றோம் ஃபுட்டெலாம் எப்படி மேம் வெஜிட்டேரியனா இல்லை நான்வெஜிட்டேரியனா ஆ எங்கள் சைடுலெலாம் ஃபுட்டெலாம் கரெக்ட்டாக தான் மேம் இருக்கும் ஆ ஓகே மேம் அப்போ ஒரு தேர்ட்டி ஃபைவ் கே கிட்டே தான் மேம் பண்ண முடியும் அதுக்கு மேல் கம்மியாகலாம் கொஞ்சம் கஷ்டம் மேம் ஆ சரி ஓசி கே மேம் என்றைக்கு நீங்கள் வரிங்க இந்த வீக் செவந்த்து ஓகே மேம் எத்தனை மணிக்கு வருவீங்கனு மட்டும் எனக்கு மொதல் நாளே கால் பண்ணி சொல்லிவிடுங்க நான் வந்து அந்த டைமில் பிக் பண்ணிக்கறேன் மேம் சரி ஓகே மேம் தேங்க்ஸ்